இந்திய மருத்துவ கட்டமைப்பு பற்றி இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதன் பொதுவாக வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு மட்டுமே சிறந் சிறந்ததாக இருக்குது ஏன்னால் இப்போ அனைவரும் பின்பற்றும் ஒரு முறை என்னெனனு பார்த்தம்னா அது ஆங்கில மருத்துவ முறையாக தான் இருக்குது ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கிலும் இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி பாரம்பரிய மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை மருத்துவ முறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க நமக்கு பொதுவான வியாதிகள் வருது இப்போ சளி தலைவலி காய்ச்சல் போன்ற சின்ன வகையான பிரச்சினைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய தீர்வு வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணனும் நம்ம பயன்படுத்த கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி மருத்துவங்கள் செஞ்சாங்க அந்த மருந்துகள் உட்கொள்ளும் போது உடலுக்கு வேறு பின் விளைவுகள் எதுவும் வராது அதான் உடல் உபாதைகள் குறைவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஆனால் இப்போ ஆங்கில மருத்தவம் பொருத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும் இப்போ ஒரு தலைவலிக்குது நான் உடனே ஒரு மாத்திரை போட்டானா போட்ட அடுத்த ஐந்து நிமிடத்தில் எனக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆனால் அந்த நிவாரணம் ஆனது எனது உடலையும் பாதிக்குங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உடலில் உபாதைகளை குறைக்கும் வகையில் நம்ம இந்திய மருத்துவ தர கட்டுப்பாட்டு நிறுவனம் செயல்படுகிறது அது மருந்து தயாரிப்பதற்கு சில கட்டமைப்புகளை உருவாக்கி வருவது அந்த கட்டமைப்புகளை ப பின்பற்றித்தான் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்று அமைப்பு இருக்கின்றது ஆனால் அதையும் மீறி ஒரு சில மருந்துகள் நமக்கு கிடைக்கின்றன அதனை உடனே உட்கொள்ளும் போது நமக்கு சில பின் விளைவுகளும் ஏற்படும் வகையில் செயல்படுகிறது ஆனால் மருத்துவார்கள் அந்த உடல் உபாதைகளை தர்ப்பமயம் நிறுத்துவதற்க்காக மட்டுமே காரணமாக கொண்டு அந்த மருந்துகளையும் பரிந்துரை செய்கின்றன இவ்வாறு நம் உடனடி நிவாரணத்திற்காக எடுத்துகொள்ளும் அனைத்து மருந்துகளும் கண்டிப்பாக பின்விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக ஒன்றாக தான் இருக்கின்றது இதை நாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் அடிபட்டாலோ அல்லது அவசரமாக ஏதாவது செல்லும் பொழுது ஏதாவது உபாயங்கள் ஏற்பட்டதுனாலோ நாம் உடனே அதற்க்கு தீர்வு வேண்டும் என்ற மாதிரி நம்ம மருத்துவரை வந்து அணுகுகிறோம் மருத்துவர்களும் நம்மளோடய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்கள் உடனடியாக அதற்க்கு வந்து தற்காலிக தீர்வு கிடைக்குமாறு நமக்கு செய்கிறாங்க நமக்கு ஒரு ஊசி போட்டால் சரியா போயிடும் உடனே அப்படிங்கறது ஆனால் தேவையா அப்படிங்கிறது இல்லை சார் நம்ம போகும் போது இப்போ லொட நம்மளுடைய நினைவு என்ன இருக்குனு பார்த்திங்கன்னா சார் எனக்கு காய்ச்சல் அடிக்குது எனக்கு ஒரு ஊசி போடுங்க என்னால் தாங்க முடியல அப்படினு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய வேண்டுகோள ஏற்று தான் அவங்க தராங்க அப்படி இல்லைனு பார்த்திங்கன்னா காய்ச்சல்னா ஒரு வாரம் சரி ஆகிறதுக்கு கரெக்ட்டாக இருக்கும் நம்ம மருந்து எடுத்துக்கலைனாலுமே என்ன ஆகிடுனா ஒரு வாரத்தில் சரி ஆகிடும் இப்படி இந்தமாதிரி பிரச்சினை இருக்கும் போது ஆனால் யாருக்குமே அதுக் தேவையான பொறுமை இல்லாததுனால உடனே உடனே தீர்வு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கு டாக்டர்கிட்ட போனே இன்றைக்கு ஒரே நாளில் நல்லா ஆகிடிச்சி அவர் ரொம்ப கைகார் கை ராசியான டாக்டர் அப்படிங்கிற மாதிரித்தான் நம்ம வந்து சொல்கிறோம் இதே வந்து சித்தா மருத்துவங்களில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் கழித்து தான் மெது மெதுவாக நம்மளுடைய உடல் வெப்பநிலையும் சரி இல்லை சளி பிடித்து இருந்தாலும் அது சரி குறையும் அப்போ வந்து அதை சிறந்த மருந்தாக நம்ம அதை ஏற்றுகிறத்துக்கு தயாராக இல்லை ஆனால் இந்த மருத்துவ முறையில் வந்து நமக்கு எந்த பின் விளைவுகளும் வராதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ குறைந்த இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்த மக்கள் நம்பவும் அதிகமாகவும் எடுத்துகிறாங்க ஆனால் முறையான பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் நம்ம ஆங்கில வழி மருத்துவ முறைகளையும் அதனுடைய கட்டமைப்புகளையும் ஏற்றுக்கொள்ளவேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம்